சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் ஆமாங்க மேடம் சொல்லுங்கள்

ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுங்களா எந்த ஏரியா மேம் அப்படிங்களா ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபிட்ரு ஒன்றரை லட்சத்திலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் செய்கிறேன் மேடம் எல்லாம் எங்களுதே எல்லாம் மேம் ஆமாம் டைல்ஸா மார்புல்லா அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும் ஒன்றரை லட்சத்திலேருந்து ரெண்டு ரெண்டு வரைக்கும் செய்கிறேன் மேடம் சிங்கள் தான் மேடம் எம்சாண்ட் மணல் இப்பப்போ எங்கே கிடைக்குதுங்க மேடம்

ஆயிரத்தி இரநூத்தி முப்பதுங்களா எப்படியும் ஒரு எட்டு இல்லைன்னா ஒன்போது மாதம் ஆகும் மேடம் ஃபுல்லா எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்கு எட்டுலேருந்து ஒன்போது மாதம் ஆகுங்க க்யூரிங் வேணும் இல்லைங்களா ஆறு மாதத்துல முடியாதுங்க மேடம் க்யூரிங் ஆகணும்ல நல்லா க்யூர் ஆனால் தான் வந்து வீடு நல்லாயிருக்கும்

இல்லை எக்ஸ்ட்ராலாம் எதுவும் இல்லைமா எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாமே எல்லாமே இதில் அடங்கிடும் ஆமாம் ஆமாம்

சரிங்க மேடம் இல்லை சொன்னீங்கன்னால் நானே கூட வருவேன் சரிங்க மேடம்

இருக்குது மேடம் ஃபோர் ரோட்ஸில் இருக்குதுங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம்